நம்ம பைக்கில் போகும்மோது ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஹெல்மெட் தான் ஹெல்மெட்டில் இருக்க இயரிங்கை ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக போட்டுக்கணும் பைக்கில் வந்து மேக்சிமம் ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் தான் போகணும் பைக்கில் வந்து மெதுவாக தான் போகணும் பைக் ஓட்டும்போது ஃபோன் பேசக்கூடாது பத்தடி டிஸ்டன்ஸில் தான் நம்ம போகணும் அதுக்கப்றம் வந்து கவுர்மெண்ட் குடுக்கிற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் பைக்கு ஓட்டும்போது நம்ம எடுத்துட் போக வேண்டியது என்னெனா பைக்கோடய இன்சூரன்ஸு ஆர் சி புக்கு நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இது மூணும் கன்ஃபார்ம் எடுத்துட்டு போகணும்